என்னோடய பொழுதுபோக்கு வந்து பாட்டுப் பாடுவேன் நல்லா எப்போதுமே வாய் மொணமொணத்துட்டுதான் இருக்கும் பாட்டு நல்லா கேட்பேன் ரெண்டாவது எங்கள் மகள் வீட்டுக்கு போனாலும் பேத்தியோடு நல்லா பாடிட்டு ஆடிட்டுதான் இருப்போம் எனக்கு பாட்டுனால் ரொம்ப பிடிக்கும் டிவியை போட்டுவிட்டு நான் பாட்டு எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசனோடய பாட்டு எம்ஜிஆர் சிவாஜியோடய பாட்டெல்லாம் நல்லா கேட்டுட்டு இருப்பேன் இப்போ உள்ள பாட்டு நான் நல்லாவே பாடிட்டு இருப்பேன் ஒரு நாலு லைன் ரெண்டு லைன் தெரிஞ்சால் கூட நல்லா அப்படியே ஒரு பிழை இல்லாமல் நல்லா பாடிடுவேன் எங்கள் பாப்பாக்கூட சொல்லும் பேத்தி கூட சொல்லுவாள் நல்லா பாடுங்கள் அம்மம்மா நல்லா உச்சரிப்பாக நல்லா பாடுங்கள் நல்லா பாடறீங்க அப்படின்னு இப்போ கூடம் அன்றைக்கி கூடம் ஒரு பாட்டு ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் பாடலாமா அந்த பாட்டு

பாட்டு பாடிட்டு பாப்பா சொல்லி சொல்லி கொடுக்கும் நாங்கள் ஆடிட்டே இருப்போம் எங்களுக்கு அங்கே போனால் இதே வேலைதான் பாட்டு பாடுறதுதான் இங்கே வந்தாலும் அதே மாதிரிதான் பொழுதுபோக்குக்கு எப்போ பார்த்தாலும் நான் பாடிகிட்டேதான் இருப்பேன் எங்கே போனாலும் பாடுறதுதான் வேலை அப்போ எல்லோருமே சொல்லுவாங்க அண்ணி நீங்க பாடுங்கள் அண்ணி நீங்கள் ஜெயந்தி அண்ணி நல்லா பாடினா நல்லாயிருக்கும் ரெண்டு லைன் பாடுங்க ள்அப்படிம்பாங்க நம் யாருன்னு கூச்சம்லா கூச்சமே வராது அந்த இது பாடி பாடி எனக்கு பழக்கமாயிடுச்சி அப்போது வந்து கொஞ்ச நடுக்கம் எல்லாமே இருந்துச்சு இப்போ அப்படியெல்லான் இல்லை யார் இருந்தாலும் கோயிலுக்கு போனாலும் மைக்கை எடுத்துட்டு பாடுவேன் ஆனால் வந்து கொடுக்க மாட்டாங்க நாங்கள் வந்து காண்டாக்ட் எடுத்து வந்துருக்கோம் உங்களுக்கு இதில் கொடுக்க அனுமதி இல்லைன்டாங்க எங்களுக்குதான் இதில் உரிமை இருக்குது நாங்க பாடுறதுக்கு நீங்கள் போய் அங்கே கேளுங்கள் கோயிலில் அப்படி போய் கேளுங்கள் அப்படின்டாங்க அப்போ நாங்கள் அப்படியே வந்துட்டோம் நானும் எங்கள் பொண்ணும் பாடாமையே வந்தாச்சு அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் சாமி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகன் கிருஷ்ணர் எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும் இப்போ ஒரு பாட்டு பாடட்டுமா பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன் உன் பெருமான் உன்னிடம் கேட்கின்றேன் கிருஷ்ணா நான் ஒரு பாவியோ உன் கேள்விக்கு பதில் என்ன கேள்வியோ பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன் உன் பெருமான் உன்னிடம் கேட்கின்றேன் கிருஷ்ணா நான் ஒரு பாவியோ உன் கேள்விக்கு பதில் என்ன கேள்வியோ கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா